நான் முத முதல்ல ஒரு ப்ராடக் வாங்கியிருந்தேன் ஃபிளிப்கார்ட்ல ஒரு ஸ்பீக்கர் அது பார்த்தீங்க அப்படினா ரொம்ப நல்லாருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஆன்லைன்ல பர்சஸ் பண்றேன் அப்படினா எனக்கு ஒரு சாட்டிஸ்கேஷனான ஒரு ஃபீலை வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் கொடுத்துச்சி அது வந்து டு தௌசண்ட் த்ரி ஹண்ட்ரட் ரூப்பீஸ் அந்த ஸ்பீக்கர் அது ஒரு தீபாவளி டைமில் நான் வாங்கினதுனால எனக்கு வந்து அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூப்பீஸ் எனக்கு டிஸ்கௌண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ப்ரைஸ்க்கு ஒர்த்தபுலான ஒரு ப்ராடக் அது அது மட்டும் இல்லாமல் நான் அதை வந்து என்னோடய அந்த ஸ்பீக்கரை வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி நான் அதில் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு சாங் வியர் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பி மூடாக இருந்தது ஃபீல் ஃபீல் குட்டாவும் இருந்தது அதேமாதிரி அந்த ஸ்பீக்கர் வந்து நான் டிவிலயும் கனெக்ட் பண்ணி பார்த்துருந்தன் ரொம்ப நல்லாருந்துச்சு ஊர்லேருந்து என்னோடய கசின் வந்திருந்தாங்க அவங்களும் அதை பார்த்துட்டு இது எங்கே வாங்கின அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த ப்ராடக் நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் டவுட்லதான் பண்ண அது எப்படி இருக்குதுனு தெரியலன்னு ஆனால் அதை யூஸ் பண்ணப்போ இனிமேல் நான் நிறைய ப்ராடக்ட் வந்து ஆன்லன்ல வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்தது அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபுல் ஃபில்லாக இருந்துச்சு ரொம்ப நல்லயிருந்துச்சு நான் இப்போ ஏர்லி மார்னிங் அந்த ஸ்பீக்கர்லதான் வந்து கனெக்ட் பண்ணி அது லேப்டாப்ல சாங்ஸ்லாம் கேட்குறேன் ரொம்ப நல்லாயிருந்துச்சி ப்ராடக்லே வந்து எனக்கு அந்த ரிவிவ்ஸ்லாம் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப நல்லாயிருந்துது அதில் ரிவிவ்ஸ் கொடுக்குற அந்த மெத்தேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை பார்த்துட்டுதான் நான் வாங்கின அப்புறம் இந்த ப்ராடக்ட்க்கு வந்து அவங்க அந்த வாரண்டி டீடைல் அதுக்கு அப்புறம் அதோட ய கலர் டீடைலு அதெலாம் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு யூஸ் ஃபுல்லாக இருந்தது அந்த ப்ராடக்ட் என்னால் மறக்கவே முடியலை அதைத்தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆடரு பண்ணேன் அந்த ஸ்பீக்கர் தான் எனக்கு நெக்ஸ்ட் அந்த ஆன்லைன்ல பர்சஸ் பண்ணவே எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு எனெர்ஜி லெவல்ன்னு கூட சொல்லலாம் ஹாப்பி மூட்